நான் வந்து அந்த ஒன் கேஜு பாக்ஸுன்னு சொன்னல்ல அந்த ஒன் கேஜு பாக்ஸ் வந்து என்னன்னா என்ன மேலேருந்து கீழே எடுக்கறப்போ அது கைத்தழுவிக் கீழே விழுந்திருச்சு விழுந்ததுமே அந்த டப்பா வந்து சீக்கிரம் உடஞ்சு போயிடுச்சு அது எனக்கு ரொம்ப கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு அப்புறம் இன்னோன்று பார்த்தம்னா இந்த க கால் கிலோ பிடிக்கிற அந்தப் பாக்ஸெல்லாம் வந்து திருவறது வந்து சீக்கிரம் போய்விடுது அப்புறம் அதுல டிசைன் பார்க்கறக்கு நான் சொன்னப் பாருங்கள் அட்ராக்ஷனாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த டிசைனுமே நாளாக நாளாக அப்படியே மங்கிப் போய்டுது அந்த டிசைன் எல்லாமே ஒரு மாரி க்ராச் ஆன மாரி ஒரு மாரி நல்லா இருக்கறதில்லை இப்போ பார்க்கறதுக்கு வேறு மறுபடியும் ஆன் பண்ணி ஆர்டர் பண்ணி நம்ம வாங்க வேண்டிய மாரி ஆய்டுச்சு